அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேர்ந்தே நிறைய இருக்குது உண்டுங்க அதாவது சிறுகதை நாவல் குமுதம் கல்கண்டு ராணி இந்தமாதிரி புக்கெல்லாம் படிப்பேன் மேலும் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் மஹாபாரதம் திருக்குறள் இந்தமாதிரி இதிகாச புத்தகங்களையும் படிப்பேன் அப்படியே அந்த கதை புக்கு புத்தகங்களை படிக்கும்போது அந்த கதையில் உள்ள கேரக்டராகவே நான் மாறி உணர்ச்சிவசப்பட்டு படிப்பேன் அப்படி ஒரு சமயம் கம்பர் எழுதிய ராமாயணத்தில் க ஒரு கதையை படிக்கும்போது ராவணன் சீதையை கடத்தி இலங்கைக்கு எடுத்துகிட்டு போயி அழைச்சுன்னு போயி சிறை வச்சுருப்பாரு அந்த சமயம் ராவணன் அங்கே செல இலங்கைக்கு சென்று சீதையை ராவணனுடன் சண்டை போட்டு மீட்டு வரும்போது சீதையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவருடைய கற்பை பரிசோ பரிசோதிக்க நெனச்சு அவங்களை தீயில் இறங்க சொல்லுவார் அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த கதையை படிக்கும்போது உணர்ச்சிவசப்பட்டு என்னையே மீறி நானே அழுதுட்டேன் அப்படி ஒரு கதையை நான் நல்லா உணர்ச்சிவசப்பட்டு படி படிக்கும்போது அந்த கதையினுடைய கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிவசப்பட்டு அழுதுவிட்டேன் அது மாதிரி உள்ள மஹாபாரதம் இதிகாசம் இது மாதிரி கதைங்களை படிக்கும்போது நான் மேலும் மேலும் உணர்ச்சிவசப்பட்டு நல்லாவே படிப்பேன்